குடும்ப வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையும் வந்து தொழில்நுட்பம் பாதிச்சுருக்குங்க அந்த தொழில்நுட்பம் எப்படி பாதிச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து முன்னாடி முன்னாடி முன்னால் முன்னொரு காலத்தில்லாம் தொழில்நுட்பமே வளர்ச்சி அடையாமல் இருந்துருக்கு அதனால சொந்தங்கள் வீட்டுக்கு பந்தங்கள் வீட்டுக்கு போயிவிட்டு நிதானமாக இருந்து பேசியிட்டு ரெண்டுநாள் மூண் நாள் தங்கிவிட்டு அப்புறம் பொறுமையாக வருவாங்க இப்போ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சி இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சதுனால பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா மாறிருச்சு எப்படி மாறிருச்சுன்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு புதுசு புதுசாக நிறையா டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் மூலமாக நிறையா டெக்கினிக்கல் பொருட்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மொபைலு மொபைலு கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியப்போகறதே கிடையாது எல்லாரும் செல்லுலையே மூழ்கிக்கிடக்குறாங்க இந்த செல்லையே எல்லாரும் பார்த்துக்கிட்ருக்கறதனால குடும்பத்தை யாராலையும் பார்க்கவே முடியலை அவங்கள்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணமுடியலை அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போப்பாத்தாலும் மொபைலில் கையில வச்சிவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கைய வந்து விட்டு போகறமாரி அவங்களுக்கு வந்து வருதுங்க இதனால் குடும்ப வாழ்க்கைய வந்து தொழில்நுட்பம் வந்து அதிகமாக பாதிக்குது தொழில்நுட்பம் அதிகமாக கண்டுபிடிச்சதுனால குடும்ப வாழ்க்கைய தான் அதிகமாக பாதிச்சுருக்கு தொழில்நுட்பத்துனால என்ன தான் அவங்க சம்பாரிச்சு லட்சம் லட்சமாக சம்பாதிச்சாலும் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைனா சம்பாரிச்சு ஒரு புரியோஜனமும் கிடையாதுங்க ஒரு புரியோஜனமும் கிடையாதுங்க அதனால குடும்ப வாழ்க்கைய பார்க்குறது தான் பெட்டரு ஏன்னா ரொம்ப பாதிச்சுருக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கனிக்கல் சார்ந்த பொருட்களெல்லாம் அதிகமாக உருவாக்கிருக்கு மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக உருவானதுனால இதையே அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறதுனால ஃபேமிலிஸ்க்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறமுடியில இந்த டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணமுடியாமல் மொபைலில் பார்த்துக்கிட்டே எங்க போனாலும் மொபைல் கொண்டுக்கிட்டே போகறது அந்தமாதிரி நிலமையில இருக்காங்க அதனால் குடும்ப வாழ்க்கைய வந்து பார்க்கமுடியல இந்த தொழில்நுட்பம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதான் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இப்போ மனிதர்கள் செய்யற வேலையக்கூட இந்த தொழில்நுட்பம் மிஷின் செய்ய ஆரம்பிச்சிருது அதனால் மனிதர்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிருது வேலை இல்லாமல் போகறதுனால என்ன நடக்குது அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷங்களால் மனிதர்களால் வேலை செய்யமுடியலைன்னா வெறும் சின்ன இயந்திரமே வேலை செஞ்சிக்கிட்டுருக்கு இயந்திரமே வேலை செய்யறதுனால இப்போ வந்து இங்கே இருக்க கம்பெனி ஒனர்ஸ் அவங்களுக்கெல்லாம் லாபம் வருது ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்க தேவைல்ல அதனால் மிஷின்ஸை கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க அதனால் மனிதர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிருது வேலை இல்லாமல் போகறதுனால இந்தமாதிரியெல்லாம் நடக்குது இந்தமாதிரி டெக்கனிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலையும் இவ்வளோ தீமைகள் நம்மை என்ன என்ன தான் நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் பாதிப்புகளும் அதிகமாக தான் இருக்குது